ஹலோ ஆ வணக்கம்மா இங்கே எங்கள் வீடு வந்து வில்லேஜில் இருக்குமா ஒரு பழைய வீடு ரெனவேட் பண்ணும் அது வந்து நீங்க அது வந்து நீங்கள் மேஸ்திரி ஒத்துப்பாருங்க சித்தாள்லான் அனுப்பிச்சு வைக்கணும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவிங்க எவ்வளோ நாளில் முடிப்பிங்க என்ன மாதிரி பண்ணுவிங்க எங்களுக்கு ஆமாம் மா எங்களுக்கு நெக்ஸ்ட் மன்த்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு கம்மிங் ஆகஸ்டில் வந்து மேரெஜ்ஜு ஃபங்ஷன் இருக்கு அதுக்கு இடைல வந்து பெயிண்டிங் ஒர்க்லான் பண்ணணும் பின்ன சின்ன சின்ன சீலிங் ஒர்க்லான் இருக்கு அதலான் பண்ணணும் எவ்வளோவுல லேபரு எவ்வளோ எத்தனை லேபர் அனுப்புவிங்க என்னா எவ்வளோவ சார்ஜ்ஜி பண்ணுவிங்க என்னன்னு டீட்டெயல் சொல்லுங்களன்மா ஆ அப்படிங்களா சரிங்க நாங்கள் வில்லேஜில் இருக்கிறோம் ரிமோட் ஏரியா எங்களால் வந்து இந்த ஃபுட்டு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணோம்னா கொஞ்சம் இதாகும் அதனால் நீங்கள் எத்தனை பேர் வருவீங்க என்னா அப்படிங்கிறது நேரில் வந்து பார்த்து எவ்வளோனு சொன்னிங்கன்னா இதுக்கு தகுந்தா மாதிரி நாங்கள் அக்கோமோடேசன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து ஒன் மன்தில வந்து எங்களுக்கு மேரெஜ் ஃபங்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் முடிஞ்ச அளவு பண்ணி கொடுங்க இல்லை எக்ஸ்ட்ரா லேபர் வேண்ணாலும் ப்ரொவைட் பண்ணி அங்கையே தங்கி மேக்ஸிமம் ஒரு ஒன் மன்த்து குள்ளரா ஃபங்ஷனுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடிங்களாம்மா சரிம்மா அவங்களுக்கு தங்குறது இடோம் அக்கோமோடேசன்னு ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அதனால இல்லை வந்து டெய்லி வேஜஸ் மாதிரி வாங்கிக்கிட்டாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து டோடல்லாக கான்டர்க்ட்டாக பேசி எவ்வளோ வொர்க்கு முடிக்கிறீங்க நாங்கள் சரிம்மா சரிமா ஓக் ஆ சரிமா ஆ ஓகேமா ஓகேமா சரிமா நாங்கள் ஆ சரிமா உங்க இதுக்கு கான்டக்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிட்றோமா நீங்கள் வாங்க கம்மிங் மண்டே வாங்கம்மா நீங்கள் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா